தமிழ் மொழி அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான மொழி தான் ஏன்னால் தமிழ் தான் உலகத்தின் முதல் மூத்த மொழி அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கும் முன் தோன்ற முன் முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு தமிழை சொல்லுவாங்க ஏன்னால் தமிழ் தான் இந்த உலகத்திலே முதல் முதலில் உருவான மொழி அப்படின்றத்தான் அதோடய பொருள் என்னென்னா தமிழ் மொழிக்கு அப்புறந்தான் மற்ற மொழியெல்லாம் உருவாச்சு அப்படின்றத்தான் இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது நம்பப்படுது உலகத்தில் பெரும்பான்மையான மொழிகளை விட தமிழ் மொழிதான் ஒரு மிகப்பெரிய ரொம்பப்பழமையான மொழி அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டிருக்காங்க லெமூரியா கண்டம் அப்படின்ற ஒரு கண்டம் இருந்ததாகவும் அது இப்போது கடல் கோளால் முழுகப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அப்படி அந்த லெமூரியா கண்டத்தில் தான் முதல் முதலில் மனிதன் தோன்றிய இடம்னும் சொல்கிறாங்க அப்படி அந்த லெமூரியா கண்டத்தில் முதல் முதல் தோன்றிய மனிதன் பேச ஆரம்பித்த மொழி தான் தமிழ் அந்தத்தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி பரவி உலகத்தில் நிறைய இடத்துல தமிழாக பேசப்பட்டது அப்புறம் காலப்போக்கில் தமிழுலிருந்து வேறு வேறு மொழிகள் கிளை மொழிகள் உருவாகி அதிலருந்து தனி மொழிகள் உருவாகி அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மொழிகள் உருவாச்சு அப்படி தமிழ் மொழியே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான மொழிதான் அப்படி தமிழ் மொழியில் வழக்கத்திற்கு மாறான சொற்கள் சொற்றொடர்கள் அப்படின்றது காலப்போக்கில் உருவானதுதான் தவிர ஆரம்பத்துலேருந்தே தமிழ் ஒரு இப்படித்தான் அப்படின்ற ஒரு இதுவோடய ஒரு ஓர் இதுவோடய இருந்திருக்குது அப்படி பார்க்கும் போது தமிழ் வந்து பல சுவாரஸ்யமான சொற்கள் கொண்ட ஒரு மொழி அதாவது தமிழ் மொழியில் தான் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்குது பல சொல்லுக்கு ஒரே பொருளும் இருக்குது அப்படி தமிழில் பொருள் இல்லாத சொல்லும் இல்லை சொல் இல்லாத பொருளும் இல்லை எனவே தமிழில் நிறைய வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது உலகத்தில் நிறைய பேரால் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா தமிழை கற்றுக்குறத்தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மொழியை வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஆனால் தமிழை அப்படி கற்றுக்க முடியாது தமிழை கற்றுக்கணுன்னா அதுக்கு தவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்கூட சொல்லியிருக்காங்க முதல் முதலில் தமிழை வேறு ஒரு மொழிக்காரர் வந்து கற்றுக்கிட்டது யாருன்னால் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி எனப்படுகிற வீரமாமுனிவர் தமிழை கற்றுக்கிட்டதுக்கப்பறந்தான் அவர் வீரமாமுனிவர் அந் தமிழ் மேலே வந்த பற்றுனால் வீரமாமுனிவர்ன்னு தன் பேரையே மாற்றிக்கிட்டு தமிழுக்காக தொண்டாற்றி இருக்கார் அந்தமாதிரி பல பேர் இருக்காங்க அதனால் தமிழ்ங்றது ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப பெரிய மொழி அதில் வழக்கத்திற்கு மாறான சொற் சொற்கள் நிறையவே இருக்குது அது சொல்லணும்னால் காலப்போக்கில் மாறின பல சொற்கள் தான் இப்போது தமிழ் அப்படின்றது ஒரே ஒரு மொழி கிடையாது அதாவது ஒரு மொழின்னால் ஒரே ஒரு வட்டார மொழி கிடையாது தமிழில் வட்டார மொழிகள் அப்படின்ருக்கு திருவண்ணாமலையில் ஒருமாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூரில் ஒருமாதிரி பேசுவாங்க சென்னையில் ஒருமாதிரி பேசுவாங்க தஞ்சாவூரில் ஒருமாதிரி பேசுவாங்க நாகப்பட்டினத்தில் ஒருமாதிரி பேசுவாங்க அந்தமாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநி மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாதிரியான தமிழ் பேசப்படுது அப்படிப்பார்க்கும் போது தமிழில் பல வழக்கத்திற்கு மாறான சொற்கள் இருக்குது இப்போது தமிழோடு பல மொழிகள் தமிழ்லருந்து உருவானாலும் உருவான மொழிகள் திரும்ப தமிழ் கூடயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இணையும்போது புதுப்புது வார்த்தைகள் புதுப்புது சொற்களெல்லாம் உருவாகிறதில் ஆச்சரியமில்லே அதேமாதிரி புதுப்புது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு புதுப்புது பெயர்கள் வைக்கும்போது தமிழ் இன்னும் கொஞ்சம் மெருகேறுது இன்னும் பல சொற்கள் தமிழில் உருவாகுது எனவே தமிழ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எல்லா காலத்திலேயும் பேசக்கூடிய மொழியாகவும் இருந்திருக்குது இதுக்கப்புறம் பேசக்கூடிய மொழியாகவும் இருக்கும் தமிழ் என்றைக்குமே மக்கள் கிட்டேருந்து போகாது எப்பவுமே இருக்கும்